இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து மொபைலில் தான் அதிகமாக விளையாடுறாங்க குழந்தைகள் அதிகமாக விளையாடும் விளையாட்டுக்கள் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் மற்றும் இந்த ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய மொபைலில் இருக்கக்கூடிய விளையாட்டுகளை தான் அவங்க அதிகமாக விளையாடுறாங்க புதுப்புது கேம்ஸை டவுன்லோட் பண்ணி விளையாடுறாங்க இது தான் விளையாடுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அது நிறைய கத்துக்கிறாங்க அந்த விளையாட்டின் மூலிமாக நிறைய கத்துக்கிறாங்க ஆனால் அதை கற்றுக்கிட்டாலும் அவர்கள் வந்து வெளியில் சென்று விளையாட வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் வெளியில் வந்து இந்த முதல்லல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து நம்மெல்லாம் இருக்கும்போது காடுகளில் அந்தமாதிரி விளையாண்டோம் நம்ம இப்போது வந்து வீட்லேயே மொபைலில் கம்பியூட்டருகளில அப்புறம் டிவி டெலிவிஷன் தொலைக்காட்சிகளில் இதில் வந்து நிறைய வெளையாட ஆரம்பித்துட்டாங்க அப்படி விளையாடும் போது என்ன ஆகுதுன்னா அவங்க வெளியில் போகிறதுக்கு உண்டான சாத்தியம் இல்லாமல் போய்ருது இவங்க வந்து புதுப்புது டெக்னாலஜியை கொண்டு வர்றாங்க அது வந்து தப்பு சொல்லலை தொழில்நுட்பங்கள் தொழில்நுட்பங்களை வந்து நிறையா உருவாக்கி நிறைய வந்து விளையாட்றாங்க இப்போ வந்து தொலைக்காட்சிகள்லேயே பார்த்திங்கன்னா இது எல்லாம் வந்துடுச்சு ஆண்ட்ராய்டு தொலைக்காட்சி வந்துடுச்சி அதெல்லாம் வந்து வைச்சி அதுலேயே அவங்க நிறையா விளையாண்டறாங்க நிறையா புதுப்புது தொழில்நுட்பங்களை கொண்டுவந்து வெளையாண்டு இந்த அது இதுன்னு நிறைய விளையாட்டுகள் அது புது தொழில்நுட்ப விளையாட்டுகள் விளையாடுறாங்க அதை தவிர்த்து அவங்க என்ன பண்ணணுன்னா வெளியில் போய் விளையாட்றதுங்கிறது ரொம்ப முக்கியம் வீட்லேருந்து வெளியில் போய்ட்டு மிதிவண்டி ஓட்டலாம் இல்லை வெளியில் காடுகளில் போய்ட்டு விளையாடலாம் பழங்காலத்து விளையாட்டுகளை வந்து நிறைய விளையாடலாம் இதை வந்து அவர்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் புதுப்புது விளையாட்டுகள் விளையாடுறாங்க நிறைய தொலில்நுட்ப விளையாட்டுகள் விளையாடுறாங்க கம்பியூட்டருல விளையாடுறாங்க மொபைலில் தான் அதிகமாக விளையாடுகிறார்கள் அவங்க நிறைய தொலில்நுட்பங்களை புகுத்தி விளையாடுகிறார்கள்